இப்போ கோஆடினேட்டர்ன்றவங்க வந்து நமக்கு வந்து வழி நடத்தி சொல்வாங்க அவங்க நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டீன் கேட்டாங்கன்னால் அதுக்கு வந்து பார்ட்டிசிப்பேன்ட் வந்து கரெட்டான ஆன்செர் சொல்லணும் ஏன்னால் முன்னாடியே அவங்க வந்து நமக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்சன் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க உங்கள் கிட்ட கொஸ்டீன் கேட்கப் போகிறாங்க அப்போ நம்ப அவர்களுக்கு கரெட்டான ரெஸ்பான்ஸ் கரெட்டா கொடுக்கணும் அப்போதான் கோஆடினேட்டர் கோ கேட்ட கொஸ்டீனுக்கு கரெக்ட்டாக ஆன்சர் கொடுத்தோன்னா தான் நமக்கு அதில் வேலையே கிடைக்கும் அப்போ கோஆடினேட்டர் சொல்றதை மதிச்சு நடந்தோன்னாதான் நமக்கு அந்த வேலையும் வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அப்போ கோஆடினேட்டர் என்ன கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும் கோஆடினேட்டர்ன்றவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்சன் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரவங்க தான் வந்து கோஆடினேட்டர்ன்றவங்க அவங்க கேட்கற கொஷினுக்கெல்லாம் வந்து பார்டிஸ்பெண்ட்டா இருக்கணும் நம்ம வந்து கொஷின் கேட்டால்தான் இப்போ நம்ம எங்கையும் வேலைக்கு போகணுன்னாலும் அப்போ தான் வந்து நல்ல வே நல்ல நமக்கு வேலைக்கு நிரந்தரமாக போகலாம் இல்லை எங்கேயோ ஒரு காம்படீஷன் நடக்குது அந்த இடத்தில் கோஆடினேட்டர் இருந்தாலும் அங்கே சொல்றத தான் கேட்கணும் காலேஜில் இருப்பாங்க கோஆடினேட்டர் பிராஞ்சில் கோஆடினேட்டர் இருப்பாங்க அவங்க சொல்லி தரதை நம்ம பண்ணி செஞ்சோன்னால்தான் நம்ப வந்து அந்த இடத்துல ப்ரைஸ் வாங்குவதோ இல்லை ஒரு சேல்ரி இன்க்ரீமெண்ட் ஆகுவதோ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குறதோ அந்த கோஆடினேட்டர் சொல்தை நம்ம கேட்டோன்னால்தான் வந்து அது வந்து நடக்கும் கோஆடினேட்டர்ன்றவங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே சொல்லித்தருவாங்க இதுதான் கோஆடினேட்ரு கோஆடினேட்டர் அவங்க ஏதோ சொல்லி அதை நம்ம வந்து பின்பற்றி நடந்தால்தான் நமக்கு நல்லது கோஆடினேட்டரை எப்போயுமே நம்ம பின்பற்றிதான் நடக்கணும் கோஆடினேட்டர்ன்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏஜ் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அந்த மரியாதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணனும் மதிச்சு அவங்க சொல்வதெல்லாம் பண்ணிணோன்னா தான் நம்ம கோஆடினேட்டர் கோஆடினேட்டருக்கும் நம் மேல் ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் வரும் நல்ல முறையில் நடந்துக்கணும் பார்த்து நடந்தோன்னால் தான் நம்ப நம்மளை நம்பளை நம்ப சாதிக்க நினைக்குறதும் சாதிக்கலாம் கோஆடினேட்டர் சொல்வது